திருவாரூர் மாவட்டம் அப்படினு எடுத்துக்கிட்டாவே அது ஒரு டெல்டா மாவட்டம் அப்படினு சொல்லுவாங்க இதுலர்ந்தே தெரியும் திருவாரூரில் ரொம்ப முக்கியமான தொழில் அப்படினாவே விவசாயம்தான் இங்கே எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக வயல் மட்டும்தான் இருக்கும் அதேமாதிரி மழையால் எதுவும் சேதமாயிடுச்சு அப்படினா அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஊக்கத்தொகை வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் சைடுலேர்ந்து கிடச்சிடும் விவசாயிங்களுக்கு அதுக்கு அதற்கப்பறம் லோன் விவசாயத்துக்கு அக்ரீ லோன் எல்லாமே இங்கே கிடைக்கும் ரொம்ப ஈஸியாகவே எல்லாருக்குமே கிடச்சிடும் அதில் எந்த ப்ராப்ளமும் வராது அதுக்கேத்த மாதிரி அரசு சாரி அரசு ஊழியர்களும் அதுக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுவாங்க இங்கே வந்து எல்லாமே விளை விளையும் உளுந்து விளைவிப் விளைவிப்பாங்க பயிர் நெல் பருத்தி கரும்பு அப்படினு எல்லாமே இங்கே விளையும் அதேமாதிரி எனக்கு தெரிஞ்ச இங்கே நிறுவனம் திருவாரூர் மாவட்டத்தில் அப்படீனா மஞ்சகுடியில விப்ரோ சாப்ட்வேர் கம்பெனி இருக்கு அது வந்ததுலருந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஏன்னா படிச்சிவிட்டு வேலையே இல்லாமல் இருக்கிற நிறைய பேருக்கு அந்த கம்பெனியில வேலை கிடைச்சி நல்லாருக்காங்க அடுத்தடுத்ததாக இங்கேருந்து வேறு ஊருக்கு ட்ரான்ஸஃபெர் அப்படிங்குறமாரி நிறைய பேர் நல்லா வளர்ந்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சிது இந்த விப்ரோ கம்பெனி தான்